எங்கள் ஊரில் பார்த்திங்ன்னா வாய்க்கால் கவ்ரமண்டு பாதி வெட்டிருங்காங்க பாதி வெட்டாமலிருக்காங்காக பாதி வெட்டினதுனால தண்ணி அதுவரைக்கும் நல்லா வருது அதுக்கு மேலே பாசனம் தண்ணியே வரல அதுக்கு அப்புறம் வீட்ல உள்ளவங்க நாங்களெலாம் விவசாயிகளெலாம் முடிவு பண்ணி எல்லார்டேயும் வசூல் பண்ணி அதுக்கப்புறம் அதை வெட்டி கொஞ்சம் இப்போ தண்ணி நல்லா வருது நாங்கள் ஏற்கனவே எல்லாம் நெல்லெலாம் விதைச்சிட்டோம் எல்லாம் நல்லா விதைச்சி இப்போ அந்த தண்ணி வந்தால்தான் அதெல்லாம் முளைச்சி வரும் தண்ணி விட்டு அதில் முளைச்சினாலதான் பயிர் நல்லா இருக்கும் போர் தண்ணி விட்டோம்னா நல்லா இருக்காது அதனால் வாய்க்கால் வந்து தண்ணி மழை தண்ணிதானே அது நல்லா முளைப்புதிறன் நல்லா இருக்கும் நல்லா துளிர் கட்டும் பூச்சி ரொம்ப விழுவாது அதனால வாய்க்கால் பாசனங்கள் இப்போ கொஞ்சம் நல்லா இருக்குது